எங்கள் கிராமத்தில் வந்துட்டு நான் சொல்லிவிட்டேன் எல்லா தொழிலுமே நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் பட் புதிய தொழில் என்ன தொடங்குவாங்க என்ன புதிய தொழில்ன்னா என்ன தொடங்குவாங்க அப்படின்னா இப்போ புதிய தொழில்கள் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லாட்டி ரியல் எஸ்டேட் மாதிரி பண்ணுவாங்க வீடு விற்பனை இந்த மாதிரிலாம் பண்ணுறது பண்ண மாதிரி கொஞ்சம் டிஸ்க்கஷன் போய்கிட்ருக்கு ஸோ அது பண்ண வாய்ப்புகள் இருக்குது நான் தொழில் தொடங்க விரும்பினால் என்ன செய்வேன் அப்படின்னா நான் வந்துட்டு எனக்கு பிடிச்சது பிஸ்னஸ் தான் நல்லா சேல் பண்ணுற மாதிரி ஒர்க்கு அந்த மாதிரி பண்ணலாம் சேல் பண்ணுற மாதிரின்னா நல்லா ஒரு கடை வச்சு அதைவே பெரிய லெவலில் கொண்டுப் போய் பெரிய பெரிய கடையாக ஸ்டோர் லெவலில் நம்ம உருவாக்கிற மாதிரி நான் தொடங்கலாம்ன்னு நினைக்கிறேன் அது நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான வில்லேஜ் மாதிரி ப்ளேஸ்சில் வேறு என்ன பண்ணலான்னால் ஏதாச்சும் கிராமத்தில் அவ்வளோதான் பண்ண முடியும் இல்லை வயலியே வந்துட்டு நம்ம பெரிய லெவலில் வந்துட்டு கொண்டு வரலாம் முன்னேற்றம் செய்யலாம் இதுதான் பண்ணலாம் ப விரும்பினால் நான் விரும்புகிறேன் இதை தான் பண்ணும்னு ஆசையும் படுறேன் பட் அதுக்கான சுச்சுவேஷன் அமையலை பட் பண்ணணும்னு ஆசை படலாம் எனக்கு இதுதான் ஆசை அப்புறம் எங்கள் இதில் வந்துட்டு புதுசா எந்த தொழிலுமே வந்துட்டு ஆக்சுவலாக தொ தொடங்கின மாதிரி இல்லை ஏன்னால் நிறையாவே ஆல்ரெடியே டைலரிங் கயிறு பின்னுறது டேக் பண்ணுறது பின் அடிக்கிறது எல்லாமே ஆல்ரெடியே பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இனிமேல் வந்துட்டு புதுசாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஏதாச்சும் பிஸ்னஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக வந் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்காங்க அந்த மாதிரி தான் டாக்ஸ்ஸு ம் ஓடிகிட்ருக்கு வேறு என்ன பண்ணலாம் இங்கே இங்கே வந்துட்டு அனாதை ஆஸ்ரமமெல்லாம் நடத்துகிறாங்க இங்கே வந்துட்டு அதைவே வந்துட்டு நம்ம பெரிய லெவலில் கொண்டு வரலாம் அப்படின்ற ஐடியாஸ்ஸும் எங்கள் ஊரில் எங்கள் பகுதியில் எங்கள் ஏரியாஸ்சில் இருக்குது வேறு நெக்ஸ்ட்டு என்ன சொல்லான்னால் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காங்க பர்ஸ்னலாக நிறைய பேர் ஐடியாஸ் ஓவர் ஆல் வச்சுருக்காங்க ஆனால் மோஸ்ட்லி பேசப்பட்டது வந்துட்டு ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் மாரி அப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் வந்துட்டு ஹை லெவலில் பண்ணணும் இந்த மாதிரி தான் வந்துட்டு யோச்சிகிட்ருக்காங்க எனக்கும் பர்ஸ்னலாக அது எனக்கு பிடிக்கும் பர்ஸ்னலாக எனக்கும் அது பிடிக்கும் ஸோ வந்துட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் பட் அதுக்கான சுச்சுவேஷன் வந்துட்டு எனக்கு அமையல ஸோ சுச்சுவேஷன் அமைஞ்சி செட் ஆச்சுன்னால் நானும் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பண்ணணும் பண்ணுவேன்